எங்கள் ஊரில் வந்து கபடி விளையாடுவோம் சின்ன வயசில் எனக்கு கபடின்னால் ரொம்ப பிடிக்கும் எப்படி சொல்கிறதுன்னா அந்த பக்கம் டீம் ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் இந்த பக்கம் ஒரு பன்னெண்டு பேர் எங்கள் ஃப்ரண்ட்ஸுங்களெல்லாம் வந்து நாங்கள் கபடி விளையாடுவோம் கபடி விளையாடும்போது சின்ன சின்ன அடிகள் படும் எப்படி கீழே விழுந்தவொன்னே முட்டிலெல்லாம் படும் ஆனால் அந்த வலியெல்லாம் எங்களுக்கு ஒரு வலியாகவே தெரியாது ஏன்னால் எங்களுக்கு இந்த கபடியில் இந்த ஸ்டே அப்படியே கரெட்டாக இருக்கும் எப்படி சொல்கிறது எவ்வளோ அடிப்பட்டாலும் ஒரு ஜாலியாக ஐய்யோ வலிக்குதுங்ற அந்த நேரம் அந்த அஞ்சு நிமிஷம் தேய்ச்சி விட்டுட்டு மற்றத நாங்கள் அடுத்தது விளையாடதான் பார்ப்போமே ப்ரண்ட்ஸுங்களெல்லாம் கூட நம்ம ஜாலியாக விளையாடுறோமா கபடி விளையாடிகிட்டு விளையாடிகிட்டு வந்த பிறகு வந்து இதுதான் சாப்பிட்டேன் இப்போ வந்து கபடி விளையாட போகிறோம் அந்த நேரத்தில் தண்ணி நல்லா குடித்தா நமக்கு ஹெல்த் வந்து நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு மூச்சு மூச்சு விடாமல் இப்போ தம் கட்டணும் ஒரு கபடி கபடின்னு சொல்லணுன்னால் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நம்ம ஒரு சாப்பிடாம கொள்ளாமல் போய்விட்டு விளையாட போகிறதுன்னா இப்படி தொட பார்த்தே மயங்கி உழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எதனால் நாளைக்கு பிரச்சின அதனால் மொதல் கபடி விளையாடுறமா நல்லா சாப்புடணும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சுருக்கணும் தண்ணி எடுத்துன்னு வந்திருக்குணும் அதனால் அதுக்கு அப்புறம் வந்து எது நடந்தாலும் சமாளிக்க திறம இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம கபடியில் சேர்த்துக்க முடியும் ஏன்னால் வந்து கபடியில் வந்துட்டு இப்படி ஒரு அடி பட்டவொடனே இதுதான் காரணம் சொல்லிட்டு நான் வரமாட்டேன் எனக்கு பயம் பயமாக இருக்குது அப்படில்லாம் சொல்லக் கூடாது எல்லாத்தையும் ஒரு ஒரு ஒரு செயல்னு வந்துவிட்ட பிறகு எல்லாத்துக்குமே துணிஞ்சு தான் நம்ம வந்து தான் நமக்கு நல்லது சின்ன சின்ன அடிகள் படத்தான் செய்யும் வாழ்க்கை எப்படி சொல்கிறது கபடின்னால் எல்லாத்துலேயுமே வந்து சின்ன சின்ன வலி எல்லாம் வரும் அதெல்லாம் தாண்டி போனால்தான் பெரிய அளவில் நம்ம சாதிக்க முடியுமே